குறிப்பாகப் பள்ளிகளில் வந்து பத்தாம் வகுப்பு இதுமுட்டும் என்ன என்ன பாடத்திட்டங்கள் இருக்கிறதுன்னா தமிழ் ஆங்கிலம் கணிதம் அறிவியல் சமூக அறிவியல் பிளஸ் ஒன் பிளஸ் டூ படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து தமிழ் இங்கிலீஷ் ஃபிஸிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலேஜி ஜூவாலஜி சயின்ஸ் குரூப்பில் அடிஷ்னலாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுக்கிறவங்க தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பயோ பாட்னி ரெண்டும் சேர்ந்து வருவாங்க அதனால் இந்தப் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்கள் அனைவரும் அடிஷ்னல் இது ஹிந்தி சமஸ்கிருதம் போன்ற லாங்குவேஜுங்கள்லேயும் எடுக்கிறாங்க டீச்சர்ங்க பாடம் அதில் அது எதுக்காகன்னால் வெளிமாநிலங்களத்தில் போய் நம்ம பிள்ளைகளும் படிக்கும் காரணத்தினால இந்த சமஸ்கிருதமும் ஹிந்தியும் மெயின் பாடமாக வச்சு நடத்துகிறாங்க அப்புறமா நல்ல ஆசிரியர்கள் ஒரு சில இடங்களில் வந்து எல்லா நல்ல பட்டதாரி ஆசிரியர்கள் இருக்கறதுனால் அந்தப் பிள்ளைகள் வந்து நல்ல முறையில் படிக்க அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஒரு சில பள்ளிகளில் குறைவான படிப்பு படித்த ஆசிரியர்கள் இருக்கறதுனால் கல்வி சரியாக பயில பிள்ளைகளால் முடியலை அப்புறமா பார்த்தா பிரைவேட் ஸ்கூலில் பலவிதமான கருவிகளை வைத்து விளையாட்டுத்துறை விளையாட்டு சம்பந்தமான ஸ்போர்ட்ஸ் அது அப்புறமா யோகா அதுபோல் பல தா பாடத்திட்டங்களை வச்சு பிள்ளைகளுக்கு அதிகப்படியான மு பயிற்சிகளை அளித்து வர்றதுனால் நல்ல பள்ளிகளில் நல்ல கற்பிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது